தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சவிங்க நிறைய பேர் இருக்காங்க சேலர் சோழர் பாண்டியர் பல்லவர்கள் இவங்கதான் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சாங்க இந்திய அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி ஆட்சி செஞ்சவங்க வந்து கோவில்களையும் மசூதிகளையும் கட்டி உள்ளார்கள் இந்தியாவில் ஆட்சி செஞ்சவிங்க வந்து ஷாஜகான் ஷாஜகான் வந்து மசு தாஜ்மஹாலை கட்டி உள்ளார் ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டிய வா அவர் வாழ்நாளில் தாஜ்மஹால் கட்டியதற்காக அவர் ஒதுக்கிவிட்டார் பாதி நாட்கள் வந்து அவர் ஒதுக்கிட்டார் தாஜ்மஹால் கட்டுறதுக்கொசரம் மீதி நாள் வந்து சிறைலயே இருந்து அவர் காலத்தை கடத் கழித்து விட்டார் அவர் ஏன் சிறைக்கு போனாருன்னா வந்து அவங்க பையன் வந்து தாஜ்மஹால் வந்து இவர் கட்டிட்டாருன்னா இவரை ஒரு பெரிய பணக்காரராயிருவார் அது அதனால் ச ச ஷாஜகானோட பையன் வந்து அவரை வந்து சிறையில் வச்சிட்டாரு அந்த சிறை வந்து தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு அந்த ஆப்போசிட்டில் ஒரு சிற இருந்தனால அந்த சிறைலையே போட்டு அவரை அடைச்சிட்டாரு அவரோட பாதி வாழ்நாள் வந்து தாஜ்மஹாலுக்காகவும் மீதி வாழ்நாள் வந்து சிறைலையும் இருந்து கழிச்சார் சிறையில வந்து ஒரு சின்ன ஜன்னல் இருந்துது அவர் அந்த சிறையில அடிக் அடைச்சப்ப அவர் அவருக்கு ஆப்போசிட்ல தான சிறை இருந்துது தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்ல தான் சிறை இருந்தது அவர் அந்த தாஜ்மஹால் பார்த்துட்டே அந்த தாஜ்மஹாலை பார்த்து ஒவ்வொரு நாளும் ரசிச்சு அந்த இதுலையே எர அந்த சிறையிலயே இருந்து வா அவரோடைய வாழ்நாளை முடிச்சார் அவரோடைய தாஜ்மஹாலை எனக்கு சின்ன வயசில் எங்கள் டீச்சர்லாம் சொல்லிருக்காங்க எங்கள் டீச்சர்லாம் அந்த விஷயம் சொல்றப்போ வந்து இப்படிதான் இருக்கும் ஆனால் வந்து நானும் போய் பார்த்ததில்ல அவங்க சொன்ன கதையாக மட்டும்தான் நான் கேட்டுருக்கேன் அந்த தாஜ்மஹால் கதையை மட்டும்தான் கேட்டுருக்கேன் இது தான் எனது என்னோடைய வாழ் என்னோட வாழ்க்கையில் வந்து சுவாரஸ்யமான விஷயம்